நாங்கள் பள்ளி படிக்கும் பருவத்திலேருந்தே நாங்கள் வந்து ஸ்கூல் லீவில் வந்து கோடை விடுமுறை அப்புறம் வந்து நடுவில் எக்ஸாம் விடுமுறையில் வந்து நாங்கள் அடிக்கடி வந்து ஊட்டி கொடைக்கானலெலாம் போவோம் அங்கே வந்து க்ளைமெட் நல்லாயிருக்கும் நல்ல ஜாலியாக இது ஃபேமிலியோடு வ பிக்னிக் போறதுனாலே எல்லோருக்கும் ஜாலியாகதான் இருக்கும் அப்புறம் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லோருமே வந்து கொடைக்கானல் போட்டிங் போவது அப்புறம் வந்து அந்த ஹில்ஸ்ஸு அந்த மலை மேலே ஏறி பார்க்கறது ஒரு அங்கே போயிட்டு நிறைய பர்சேஸ் பண்ணுறது அந்த க்ளைமேட்டே வந்து ஒரு மாதிரியா ஜில்லுனு ஜாலியாக இருக்கும் அப்புறம் வந்து அந்த நிறைய லீவில் வந்து கோயிலுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் விடுமுறைக்கு வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போவோம் திருச்செந்தூர் வந்து அந்த கடல் அலை வந்து கோவிலில் அடிக்கிறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் காலையில் வந்து அந்த எ அந்த இடம் வந்து பீச்சில் வந்து அந்த அழகாக அந்த விடியற்காலையில் பீச்சில் இருக்கிறது அந்த குளிர்காற்று எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அங்கே என்ன பண்ணணுன்னா அந்த கோவில் அங்கே வந்து ஒரு அழகான மயில் இருக்கும் கோவிலில் அந்த பெரிசா தோகை விரித்து அது அது அப்போது ஒரு நாங்கள் ஒரு மூணு நாலு தடவை பார்த்துருக்கோம் அது வந்து தோகையை விரிச்சு நல்லா டான்ஸ் ஆடும் அப்புறம் வந்து எங்கே போவோன்னா நாங்கள் வந்து வேளாங்கண்ணி பூம்புகார் அங்கெலாம் போவோம் அங்கெலாம் பீச் இருக்கிறதெல்லாம் நல்லா ஜாலியா தண்ணிலெலாம் விளையாண்டுட்டு அங்கே நல்லா ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நிறையா திங்க்ஸெலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக எல்லாம் ஃபேமிலியோடு இருப்போம் அப்போ வந்து அது வந்து லீவில் அடிக்கடி போவது ஃபேமிலியோடு போறதுனாலே ட்ரிப்புன்னால் ஜாலியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அப்புறம் வந்து ஸ்கூல் இப்போ ஃப்ரெண்ட்ஸு எல்லோருமே மீட் பண்ணி ஒன்றா ட்ரிப்பு போவது அது ஒரு ஜாலியாக இருக்கும் அப்போ ஸ்கூல் போவதைவிட அந்த இந்த ஜாலியெல்லாம் முடிஞ்சுச்சு நாங்கள் காலேஜ் போயிட்டோம் இப்போ எங்கையும் ட்ரிப்புக்கு போக முடியிலை இப்போ லாஸ்ட் வீக் வந்து திருச்செந்தூர் போனோம் திருச்செந்தூர் வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு